நான் எல்லா வகையான செடிகளையும் வளர்க்க விரும்புவேன் எங்கள் வீட்டில பூக்கள் செடி இருக்குது டெய்லி சாமி போட்டாவுக்கு பூக்கள் வைப்பேன் கொய்யாப்பழம் இருக்குது டெய்லி பசங்களுக்கு ரெண்டு பழம் டெய்லி பறிச்சு கொடுத்துருவேன் காய்கறிகள் வந்து வீட்டு வீட்டிலயே போட்டிருக்கேன் கடையில் போய் காய்கறிகள் வாங்க மாட்டேன் வீட்டிலயே காய்கறிகள் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் அப்போதைக்கு தேவைக்கேற்ப நான் பறிச்சிக்குவேன் கடையில் போய் மருந்தடித்த காய்கறிகள் வாங்க மாட்டேன் அதனால எங்கள் வீட்ல இருக்கவங்க எல்லாருமாக ஆரோக்கியமாக இருக்காங்க